இங்கே வந்து நிறையா ஸ்டேடியம் மைதானம் மைதான அரங்குகள் எங்கள் உள்ளூரில் வந்து எல்லாமே இருக்கு அதில் தேசிய நிகழ்வுகள் என்னென்னன்னா முதலமைச்சர் முதலமைச்சர் கலந்துக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடைப்பெற்றது ஐபில ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் போன்ற நிறைய போட்டிகள் வந்து இதில் நடைபெற்றிருக்கு இந்தமாதிரி நிகழ்வுகளெலாம் நடக்குது அதில் வந்து முதலமைச்சர் முதலமைச்சரோட அமைச்சர்கள் எல்லாருமே பங்கேற்றிருந்தாங்க ஐபிஎல் போட்டியில் வந்து இந்திய கிரிக்கெட் தலைவர்கள் நமது நாட்டின் பிரதமர் போன்றவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க பத்தாதுக்கு அந்த போட்டி கூட்டத்தை காண்பதற்கு பல கோடி மக்கள் திரண்டு வந்திருந்தார்கள்